ஆ சொல்லுங்கள் தம்பி ஆமாம்மா பிரின்சிபல் தான் ஓகே சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஃபா ஒரு பேப்பர் ஒன்று வாங்கி வச்சிக்கங்க பேப்பர் வாங்கிக்கிட்டு அந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்க இந்தமாதிரி என்னோடய சர்டிவிகேட்டில் வந்து நேம் சே மாறி இருக்குது அப்படின் சொல்லிட்டு என்ன பேர் போடணுமோ அந்த பேரை போட்டிருங்க போட்டுவிட்டு அந்த சர்டிவிகேட்டோடய ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்க உங்கள் டிப்பார்ட்மென்ட்டில் போய்ட்டு எச்ஓடிகிட்ட ஒரு சைன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நேராக என்னோடய கேபினுக்கு வாங்க நான் ஒரு கை நான் ஒரு சைன் போட்டுத்தறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலேஜோடய ஆஃபீஸ் இருக்குதில்ல அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்னா அவங்க என்ன பண்ணுவாங்கள் அந்த லெட்டரை வாங்கி வச்சிட்டு உங்களுக்கு ஒன் வீக்கில் நேம் சேஞ்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரக்ட்டான சர்டிவிகேட்டை வாய்ண்கிட்டு போய்டலாம் வந்து அமௌன்ட்டெலாம் எதுவும் கட்ட தேவையில்லைங்க நீங்கள் இப்போ சைன் மட்டும் வாங்கிப் போய்க் கொடுங்க ஆ நாளைக்கு உண்டு